பத்து வருடத்துக்கு முன்னர் பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் தமிழர்கள் மட்டுந்தான் வாழ்ந்துட்டுருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா வட மாநிலத்தவர் தான் அதிகமாக இருக்கிறாங்க ஒரு கூலிக்காக வராங்க ஒரு கடையில் துணி கடையில் இருக்கிறாங்க ஒரு உணவகத் உணவகத்தில் இருக்கிறாங்க ஒரு கட்டிடத் தொழிலில் இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா டக்குனு ஒரு நிலத்த வாங்குகிறாங்க வீடு கட்டுகிறாங்க ஒரு பிஸ்னஸ்மேனாகவே ஆயிடுறாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லி பாத்தாக்கா மொழி தெரியாதவங்க வந்து எப்பிட்றா இவ்வளோ சீக்கரம் டெவலப் ஆனாங்கன்னு பார்த்தாக்க அவங்க தமிழ் வந்து அவங்களுக்கு அவ்வளோ இதாக பிடிச்சிருக்கு தமிழை தமிழை வந்து அவ்வளோ அழகாக அவங்க அப்சர் பண்ணிக்கிறாங்க தமிழை தமிழ் மொழி அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுனால அதை அவங்க மொழியை கற்றுக்கிட்டு ஒரு பிஸ்னஸ்மேனாகவே ஆகுற அளவுக்கு அவங்களுக்கு அந்த முன்னேற்றம் வந்துவிடுது என் ஃபிரெண்டே பார்த்திங்கன்னா வந்து மராட்டியர் தான் அவள் என்ன பண்றாள் உங்களோடய சட்னி சாம்பாருக்கு நான் ரொம்ப அடிமை உங்களோடய உணவுக்கு நான் ரொம்ப அடிமை எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் உங்கள் சட்னி சாம்பார் தோசை இட்லி இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் உடுத்துகிற அந்த ஸாரி நீங்கள் பட்டு ஸாரி உடுத்துகிறீங்க பார் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸாரி எல்லாம் எடுத்து கட்ட ஆரம்மிச்சிட்டாங்க பட்டு ஸாரி நிறைய எடுத்து கட்டுவாள் அவள் கோயிலுக்கு போனாக்க உங்களோட ராசி சொல்லுங்கள் உங்களோடய இதை சொல்லுங்கள் பேரை சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாம் கேட்டு அவள் அந்த மந்திரம் சொல்கிறது எல்லாம் கேட்கம்போது எனக்கு காதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது அவங்க சொல்கிறதெல்லாம் இன்னும் மறுபடியும் மறுபடியும் கேட்கணுன்னு எல்லாம் எனக்கு தோணுதுனு சொல்லி என் ஃப்ரெண்டே சொல்லுவாள் ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க தமிழ் வந்து அவங்கள அவ்வளோ வாழ வைக்குது அதாவது வந்தாரை வாழவைக்கும் தமிழகம் அப்படின்ற மாதிரி அவங்க வட மாநிலத்துலேருந்து வந்தால் கூட நம்மளோடய தமிழை வந்து அவங்க பேசுகிறதுக்கு அவ்வளோ இதாக இருக்குது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசுகிறாங்க அந்த தமிழ் கற்றுக்கிறதுனாலயும் நம்மளோட பாரம்பரியத்துனாலயும் நம்மளோட உணவு கலாச்சாரம் உடைகள் அவங்களை வந்து ரொம்பவே அப்சர் பண்ணிக்கிறது அதனால் அவங்க வந்து சீக்கிரம் முன்னேறிடுறாங்க